வணக்கம் உங்கள் பகுதியில் நடக்கும் குற்றங்கள் பற்றிய உங்கள் கருத்து என்ன இதன் காரணம் என்ன ஏழ்மையா அல்லது வேலையில்லா திண்டாட்டமா இதை பற்றி நம்ம கொஞ்சம் பிரீஃப்பாக பேசணும்னா எக்ஸாம்புள்க்கு ஒரு ஃபினான்சியல் இதுன்னு எடுத்துக்குவோம் ரீசன்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஒன் லாக் போட்டால் மன்த்லி எயிட் தௌசண்ட் தரோம் அப்படின்றத பற்றி ரொம்ப ரீசன்ட்டாக இது பண்ணியிருந்தாங்க மக்கள் எல்லாமே என்ன பண்ணுணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை பார்த்து நம்மளும் கொஞ்சம் சீக்கிரமா இது பண்ணிடுவோம் போட்டு ஒரு ஒன் லாக் போடுவோம் மன்த்லி எயிட் தெளசண்ட் வருதே யாராக இருந்தாலும் திங் பண்ணுவாங்கல்லை மன்த்லி ஒன் லாக் கொடுத்தா ஓ எயிட் தௌசண்ட் வருதா ஓகே நம்மளும் போடுவோம் போடுவோம் போடுவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் நிறைய பேர் ஒன் லாக் போட்டு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் வரைக்கும் ஒரு மன்த்லி எயிட் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு ஆள் எல்லோருமே மேக்ஸிமம் அதில் இருந்த டேரக்டர்ஸ் லெவலில் முதக்கொண்டு இருக்கறவங்க எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆள் அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க கேஸ் அது இதுன்னு ஓடுனுச்சு ஸோ இந்த வகையில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த இது இது வந்து எப்படி நடந்தது அப்படின்னா இவங்களோட ஆசையை தூண்டி இது பண்ணி நடத்திட்டாங்க பட் இதுக்கு வந்து ஏழ்மை அப்படின்றதும் ரீசன் சொல்லலாம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன சொல்லலாம்னா வேலை இல்லை ஏதாச்சும் ஒரு வருமானம் வேணுமே அப்படின்றதும் ஒரு ரீசன் சொல்லலாம் மேக்ஸிமம் என்னை பொருத்த மட்டில இந்த விஷயத்திக்கு நான் சொல்ல வர விஷயம் என்னென்னால் ஏழ்மை அப்படின்ற ஒரு ரீசன்னால் தான் வந்து எல்லோருமே இது பண்ணியிருப்போம் ஓகே அம்பதாயிரம் போட்டால் வருதே அப்புறம் ஒரு ஒரு லட்சம் போட்டால் வருதே அப்படின்ற ஒரு ஆசையில் தான் நம்ம போயி லாக் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த ஒரு இதுலேயுமே நம்ம போய் இன்வால்வ் ஆகக் கூடாது சட்ட ரீதியாக வந்து ஏதுனாலும் இருந்தால் நம்ம அதில் பண்ணலாம் துணிஞ்சு இது பண்ணலாம் அப்படின்றத தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் சரிங்களா நம்மளும் இதை வந்து இது இது மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து கொடுக்கணும் இதை வந்து தப்பு ரிசர்வ் பேங்க் என்னா சொல்றாங்கன்னா ட்வெல் பர்சன்டேஜ் வரையும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் மன்த்லி சாரி இயர்லி பர் இயர்லி அப்படின்றதலாம் அவங்க தெளிவாகஇருக்காங்க ஸோ அதை மீறி ஒருத்தவங்க தராங்க அப்படின்றப்ப அது வந்து அஃப்பன்ஸ் தான் இல்லைங்களா அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா மக்களுக்கு வந்து இதை வந்து நம்ம எடுத்துப் புரிய வைக்கணும் இது வந்து ஏழ்மையின் காரணமாக தான் நடக்குது அப்டின்றதை நான் வந்து ஆணித்தரமாக உங்களுக்கு நான் இதன் வழியாக நான் சொல்ல விரும்புகிறேன் ஸோ இதை பார்த்து நம்ம அதுக்கேத்துன மாதிரி சூதனமாக நம்ம போய்க்கணும் தேங்க்யூ